இப்போ டைம் இன்றது வந்து நவீனகாலம் எல்லாத்துக்குமே ஒன்று தான் இப்போ நவீன காலத்திலேருந்து புகைப்படம் எடுக்கிறனா போட்டோ எடுக்கிறனா இப்போ வந்து இருட்டாக இருக்கிற இடத்துலேயே வந்து வெளிச்சத்தை வந்து எடுத்துடலா அதாவது அது வந்து ஈசியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா வந்து இப்போ இருட்ட இருக்கிற இடத்தில் நம்ம வெளிச்சத்தை போட்டு எடுக்கிறோம் அந்த ஒரு பிரைட்நெஸ் கொடுத்து எடுக்குறோனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவாகும் இதுவே அந்த பிரைட்னஸ் இருக்கிறப்போவே அந்த நேரத்துலேயே நம்ம எடுத்துகிட்டோனா அந்த போட்டோ எடுக்கிற அதாவது ஈவென்ட்டை நம்ம வீட்டில் ஃபங்கஷன் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதோடய காசு வந்து கொஞ்சம் குறையும் அந்த ரூபா அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அதேமாரி இல்லை எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போட்டோ எனக்கு நல்லா இருக்கணும் ரூபா எனக்கு பிரச்சின்ன இல்லை இன்றவங்களுக்கு வந்து ரொம்பவும் பெட்டராகவே எடுத்து தரலா அவங்க எதிர் பார்க்குறதவிட இன்னம் அதிகமாகவே கெட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேமரா ட்ரோன் லைட்ஸ்சு சன்பீமு ஸ்கைப்ளூ லைட் இதெலாம் போட்டு வந்து அவங்களுக்கு ரொம்பவும் எக்ஸ்ட்ராடெனெரியான போட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான போட்டோவும் வந்து எடுத்து தரலாம் அதனால் வந்து நவீன உலகத்தில் டைம்னு ஒன்று மென்ஷென் பண்ணாலும் அந்த டைம்மை வந்து பிரேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு போட்டோவில் வந்து இந்த கேமரா டிஜிட் டிஜிடல் கேமராவும் அவர்களுக்கு தேவையான கேட்ஜெட்ஸ் வந்து நேராக இருக்குது ஸோ அதனால வந்து நவீன காலத்தில் வந்து நேரம் வந்து சரியான நேரம் அப்படின்றது வந்து அது தவிர்துடலாம் எல்லா நேரத்துலேயும் வந்து தரமான போட்டோவும் குவாலிடியான ஃபிக்ஸ்டான போட்டு கொடுக்க முடியும் அதுதான்